அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒம்போது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு